மாட்டு வண்டிப்பந்தயம் நான் வந்து மேக்சிமம் பார்த்துருக்கேன் மாட்டு வண்டிப்பந்தயத்தில் வந்து சுமார் வந்து கிட்டதட்ட ஒரு இருபதிலிருந்து முப்பது பேராச்சும் பங்கேற்பாங்க இந்த இந்தப்போட்டி பொறுத்தவரை கிராமப்புறத்தில் வந்து அதிகமாக நடக்கும் இந்த போட்டி வந்து கிராமப்புறத்தில் நான் வந்து பார்த்துருக்கோம் இதில் என்ன யூஸ் அப்படின்னா மாட்டோடய தோ ஸோ உள்ளத சொல்லப்போனா வந்து அவங்கவங்க மாடை அவங்க வந்து ரெடி பண்ணி அதற்கான நல்ல தீனிப்போட்டு அது வந்து ஒரு வலிமை மிக்கதாக ஆக்கி அதுமட்டும் இல்லாமல் மாட்டை ஓட்டுறவங்களும் நல்ல ஒரு புத்திசாலியாக இருக்கணும் ஏன்னா நிறையா இதை கடந்து போகணும் அதுக்கு வந்து அந்த வழிமுறைகள் அவருக்குதான் தெரியும் மாட்டுகளுக்கு நல்ல ஒரு உணவு கொடுத்து மாடுகள் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அந்த மாட்டுவண்டி மொதலில் வருது ஸோ அதுதான் இதோடய நுணுக்கம்